எனக்கு பிடித்த உணவு தேங்காய் பால் சாதம் அதை வந்து நான் தேங்காயை உடச்சி அதை திருவி அதை இதெல்லாம் செய்யும் போது பார்த்து பக்குவமாக என்னென்ன போடணும் அப்படின்றது தெரிஞ்சு நான் செய்வேன் அது கொஞ்சம் தா அடிபிடிச்சிடும் அதனால் தேங்காயை மிக்சியில போட்டு முத எடுத்து வச்சிவிட்டு அதுக்கு தேவையான ஐட்டங்கள் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு தான் தே அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் இந்த பா தேங்காய் பால் சாதம் செய்ய பயன்படுத்துவேன் தேங்காய்ப்பால் சாதத்துக்கு நான் தேங்காய் முந்திரி வெங்காயம் பச்சமிளகா புதினா பட்டை லவங்கம் இன்னும் இருக்கிற பொ இதெல்லாம் போட்டு தக்காளி எலும்புச்சம் பழம் சாறு புழிஞ்சி செய்வேன் அப்படி செய்யும் போது அதுக்கு வந்துவிட்டு தேவையான எண்ணெயோ நெய்யோ எதுவேனாலும் நான் செய்வேன் இதுக்கு தொட்டுக்க வந்து நான் ப இது பச்சடி ஒன்று வெங்காய பச்சடியோ கேரட் பச்சடியோ எதாவது செய்வேன் அப்படி இல்லைனா சிக்கன் கிரேவி செய்வேன் இதெல்லாம் செய்யும் போது எனக்கு ஹெல்ப்பாக எ என் கணவர் வந்து உதவி செய்வார் அதனால் நான் வந்து இதை செய்யறது ரொம்ப பிடிக்கும் டைமும் ஜாஸ்தி ஆகாது சீக்கிரமும் வேலை முடியும் இந்த தேங்காய் பால் செய்யும் போது தேங்காயை நல்லா உடச்சி திருவி அதை வந்து நான் மிக்சியில போட்டு எடுத்து அதுக்கு பிறகு அதை பால் எடுத்து தாளிச்சு விட்டு அதுக்கு பிறகு இதெல்லாம் செய்வேன் செஞ்சி முடிச்சிவிட்டு சாப்பிடுறக்கு அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் இது ஆரோக்கியமான உணவும் கூட எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்கு இந்த கிரேவி சிக்கன் கிரேவி செஞ்சானால அதுவும் நல்லா இருக்கும் அந்த கிரேவி வந்து கொஞ்சம் இதாக பார்த்து செஞ்சோம்னா பக்குவமாக செஞ்சிவிட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால நான் விரும்பி செஞ்சிறது தேங்காய் பால் சாதம்